எங்கள் ஊரில் வெயில் காலமான சித்திரை வைகாசி அந்தமாதிரி மாதங்கள்லலாம் வந்து தண்ணி வந்து ஊற்றுல இருக்கிறதெல்லாம் வற்றி போய் தண்ணி கிடைக்காம நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போய் எடுத்துகிட்டு வந்து தான் புலங்குற மாதிரி இருக்கும் ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு நடந்து போய் அந்த அந்த இடத்துல இருக்கற தண்ணியை தூக்கிகிட்டு வந்து தான் துணி து இது குடிக்க தண்ணி புலக்கத்துக்கு வேண்டிய தண்ணி எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அது வந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ நகராட்சியில் வந்து எங்களுக்கு ஏரிலிருந்து தண்ணியை கொஞ்சம் இது பண்ணி வீடுங்களில் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது எங்களுக்கு இப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேலும் எங்களால் முடிஞ்ச வரையும் முன்ன காலத்தில் நாங்கள் மழை நீரை சேகரித்து டா பேரலு அது மாதிரி இதில் சேகரித்து வச்சு யூஸ் பண்ணிணோம் இப்போ எல்லாேரும் வீட்டுக்கு முன்னாடி மழைநீர் சேகரிப்பு தொட்டிங்ற மாதிரி ஒன்று அமைச்சி அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் சேகரித்து வைக்கிறோம் அதனால் நாங்கள் இந்த மழை கா வெயில் காலத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் அதில் மு அதில் இருக்கற தண்ணியை பயன்படுத்தி கொஞ்சம் கு சிரமம் இல்லாமல் நாங்கள் வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் அரசாங்கம் எங்களுக்கு தேவையான குடிநீருக்குரிய வசதியை செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்